எனக்கு பிடிச்ச சாப்பாடு வந்துட்டு வெஜிடபிள் ரைஸ் தான் பிரியாணி ஏன் வந்துட்டு அது எனக்கு பிடிக்கும் அப்படின்னா சின்ன வயசில் வந்துட்டு நான் நிறையா கல்யாணமண்டபத்துக்கு போனதனால எனக்கு வந்துட்டு அந்த அங்கே போடுகிற பிரியாணி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படியே அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு அதுவே வந்துட்டு எனக்கு பிடிச்ச சாப்பாடாக மாறிடுச்சு அது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை எடுத்து வச்சுட்டு அது சூடான பிறகு எண்ணெயை வந்துட்டு அதில் போட்டுட்டால் அது சூடான பிறகு அதில் பட்டை கிராம்பு லவங்கம் அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுட்டு அதை கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதில் தக்காளியை போட்டுட்டு அதை கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டுட்டு நம்மளுக்கு என்னென்ன காய்கறிகள் வேணுமோ அதெல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்மளுக்கு தேவையான மசா மசாலாக்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கடைசியாக உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு எவ்வளோ அரிசியோ அதை முன்னாடியே வந்துட்டு நம்ம அதை கழுவி ஊற வச்சிருக்கணும் அதை எடுத்துட்டு வந்து இதில் போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த மசாலா எல்லாம் அந்த அரிசியில இறங்குற வரைக்கும் அதை கொஞ்ச நேரம் வச்சிருந்து அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துக்கிட்டோமோ அதுக்கு ஏற்ற அளவு தண்ணியை சரியான அளவு போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிடம் அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெந்த பிறகு எடுத்து தட்டில் போட்டு பச்ச என்னது பச் வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட வேண்டியதுதான்